எங்கள் ஊர் பக்கம் வந்து தீபாவளி பொங்கல் யுகாதி இந்த மாதிரி பண்டிகைங்க கொண்டாடும் போதுதான் நாங்கள் எல்லாேரும் எங்கள் எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நாங்கள் கொண்டாடுவோம் இந்த பக்கத்திலையெல்லாம் அதுக்கு வந்து வருஷம் ஃபுல்லாக நாங்கள் கொஞ்சம் அமௌண்ட்டை ஒருத்தர்கிட்ட கொடுத்து சேமித்து வச்சுருப்போம் அவங்க த்ரூவாக வந்து நாங்கள் அமௌன்ட் இயர் எண்டில் வாங்கிகிட்டு அந்த ஃபங்ஷன் வர சமயத்தில் நாங்கள் அந்த காசை வச்சுக்கிட்டு நாங்கள் பண்டிகையை கொண்டாடுவோம் அப்போதான் எல்லாேரும் சேர்ந்து ரிலேஷன்ஸ்ஸு குழந்தைங்க எல்லாத்துக்குமே நாங்கள் மட்டன் சிக்கன் இந்த மாதிரியெல்லாம் எடுத்து சமைச்சு சாப்பிட்டு சந்தோஷமா இருப்போம்